எங்களது மாநிலத்தில் தீபாவளி மற்றும் கிறிஸ்மஸ் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் தீபாவளி என்பது எங்களுக்கு பலகாரங்கள் செய்து உறவினர் உறவினர்களோடு நாங்கள் அனைவரும் ஒன்றுகூடி கொண்டாடும் விழாவாக தீபாவளி இருக்கும் கிறிஸ்த்துவ கிறிஸ்த்மஸ் என்பது ஏசு பிறந்த நாளாக கொண்டாடப்படுவதால் நாங்கள் கேக் செஞ்சு வீட்டில வச்சு சர்ச்சிக்கு போய் ப்ரேயர் பண்ணி அதுமாதிரி ஃபெஸ்ட்டிவல் கொண்டாடுவோம்